ஐயா தமிழ்மொழி பேசுவதற்கும் படிப்பதற்கும் சுலபமாக உள்ளது மற்ற மாநிலத்தவரும் தமிழ்நாட்டிற்கு வந்து அதிகளவில் தமிழைக் கற்றுக்கொண்டு பேசுகிறார்கள் படிக்கிறார்கள் சுலபமான முறையில் சீக்கிரமாகவும் இதைக் கற்றுக் கொள்கின்றனர் ஆனால் நாங்களோ மற்ற மாநிலத்திற்குச் சென்றால் அவர்கள் மொழியைப் பயில அதிக அளவு நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இருந்தும் சிரமமாக உள்ளது அவ்வளோவாக தெலுங்கு கன்னடா மலையாளம் இது போன்ற மொழிகள் எங்களால் பேச முடியறதில்லை அதனால் தமிழ்மொழியே சிறந்தது என்று நான் ஒப்பிடுகிறேன்